நான் அதிகமாக பார்க்கறது வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பார்ப்பேன் அதில் வந்து நிறைய குழந்தைங்க பாடும் போது பாடணும் நம்ம பாப்பாவும் அந்த மாதிரிலாம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் எனக்கும் பாட பிடிக்கும் ஆனால் அது வந்து நான் மோஸ்ட்லி பாட மாட்டேன்றது தான் நம்ம நம்ம செய்யாததை நம்ம குழந்தைங்க நல்லா செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் பாப்பாவுக்கு வந்து எல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்டின்றதில் நிறைய க பாப்பாவுக்கு கற்றுக் கொடுக்கறத்துக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அதுமாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் அந்த மாதிரி என்ன ஒரு பாட்டு நிகழ்ச்சி சிங்கர் சீசன் எது நடந்தாலும் பாப்பாவுக்கு நான் உடனே அது வந்து இந்த மாதிரி இருக்குது பாப்பா இந்த மாதிரி நீ பாடு அப்படினு சொல்லிட்டு நல்லா எங்கிரேஜ் பண்ணுவோம்